ஃபர்ஸ்ட் நம்ம துணி துவைக்கும்போது அழுக்குத் துணியெல்லாம் எங்கே தேடிக் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பக்கெட்டில் எடுத்து அழுக்குத்துணியை எடுத்துப் போட்டுட்டு திருப்பி அப்புறமா துணியை ஊற வைக்கணும் ஊறவைக்கும்போது பவுடரு போட்டு ஒரு பக்கெட்டில் ஃபர்ஸ்டு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி அப்புறமா பவுட்ரு போட்டுட்டு நல்லா பவுடர மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிவிட்டுட்டு ஒவ்வொரு துணியாக எடுத்து ஊறவச்சுட்டு ஒரு ஹாப் அன் ஹவர் கழித்து வந்து நம்ம திருப்பி அந்தத் துணியை ஒவ்வொரு துணியாக எடுத்து ரொம்ப அழுக்காக இருக்கற துணியை ரொம்ப அழுக்காக இருக்குது அப்டிங்கம்போது சோப்பை எடுத்து நல்லா அழுக்காக இருக்கற துணியை துணியில் எங்கே அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் சோப் போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே மழைக் காலங்கும்போது மழைக்காலத்துல துணி சரியாக காயாது ஸ்மெல் வரும் அப்படீங்கம்போது கொஞ்சம் லைட்டாக கம்போர்ட் போட்டு அந்த கம்போர்ட்டில் ஒரு பக்கெட்டில் கம்போர்ட் போட்டுத் தண்ணி ஊற்றி அந்தத் துணியை அப்படியே அலசி வாஷ் பண்ணி வீட்டுள்ளார கயிறுக் கட்டி துணி போட்டோம்னா கொஞ்சம் நல்ல டிரெஸ் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்மெல் நல்லா வரும் இதுவே வெயில் காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் காலங்கும்போது நம்ம வீட்டு மெத்தையில் நல்லா கொடிகட்டி ஒவ்வொரு துணியாக தனித்தனியாக காயவச்சு நம்ம காயவச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி போட்டோம்னா டிரெஸ் நல்லாயிருக்கும் இதில் நம்ம துணியை துவைச்சிட்டு வாஷ் பண்ணும்போது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணுறத ஒருவாட்டி வாஷ் பண்ணி நம்ம நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிப்போட்டோம்னா துணி நல்லா ஃபெர்பெக்ட்டாக நல்லா வாஷ் பண்ணமாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா வரும்